நான் பன்னிரெண்டாவது படிக்கும் போது முதல்ல நான் வந்து இந்த தொழிலை கத்துக்க ஆரமிச்சேன் அதுலேருந்து வந்து நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கும் லீவ் போட்டு இந்த வேலையை நான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த எப்படியாவது நாம இந்த வேலையை இந்த தொழில் கத்துக்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அந்த தொழில் கத்துக்குனேன் அதனால் வந்து டெய்லியும் ஸ்கூல் லீவ் போட்டு ஒன்றை நாள் லீவ் போட்டு இந்த வேலையை எங்கே ஓனர்கிட்டேருந்து நான் கத்துக்குனேன் கத்துக்குனதுலேருந்து இப்போ ரொம்ப வந்து இந்த தொழில் ரொம்ப டெவலப் ஆகிட்டேன் இந்த ஆல்ரெடி இப்போ நான் டீச்சராக தான் இருக்கேன் இருந்தாலும் அந்த கேபிள் டிவி ஆப்பரேட்டர் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது இதனால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் கனெக்ஷன் கொடுக்க போகி அவங்க உடனே கனெக்ஷன் கொடுக்கணும் டக்குன்னு ஒரு ரெண்டு செகண்டில் அவங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து எனக்குள்ளே ஒரு ஓ அந்த தொழில் நம்ம சிறப்பாக கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஆசை அதிகமாகி போச்சு அதனால் அந்த தொழில் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னும் அதிகமாக போகணும் கத்துக்கணும் கத்துக்கணும்னு இப்போ ஏன் ஊர்லேயிருந்து பக்கத்து ஊரையும் சேர்ந்து அந்த கேபிள் ஆப்பரேட்ரை நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் அந்த தொழில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இதனால் வந்து ரொம்ப அதிக வருமானமும் கிடைக்குது அதனால் வந்து தொழில் வந்து ஆனால் ஒரு சில கஷ்டமும் இருக்குது அந்த மரத்தில் ஏறி உயர தூக்கி போட்டு அந்த வீட்லேருந்து இந்த தூக்கி கனெக்ஷன் போட்டுறது ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் இருந்தாலும் அந்த ஒர்க்கு மேலே அந்த ஆர்வத்தில் அந்த கஷ்டம் எனக்கு தெரியலை தெரியாமல் நானும் விடாமல் முயற்சியாலே அந்த எப்படியோ அந்த தொழில் கத்துக்குன்னு அந்த இந்த கரண்டு மரத்துலேருந்து இந்த ஓயரை அந்தாண்ட தூக்கி போடு அந்த மரத்தில் தூக்கி போட்டு இழுத்து வச்சு கட்டணும் டக்குன்னு டக்கு டக்குன்னு ஒயரு கட்டாவும் மரம் விழுந்து காட்டாவும் அதெல்லாம் அனுசரிச்சு திரும்பி அந்த ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணி போட்டு அந்த அவங்க கேபிள் டிவி சிலப்பேர் என்ன சொல்லு சிலப்பேர்லாம் திட்டுவாங்க என்னாப்பா கேபிள் அறுத்துக்கிச்சு ஒயர் அறுத்துக்கிச்சினு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்குள்ளே இருக்கற ஆசையை வெளிப்படுத்தி எப்படியாவது இந்த மத்தவங்க பேச்சுவாங்காத அளவுக்கு நான் அந்த கேபிளை வந்து ரொம்ப தன் பிள்ளை மாதிரி நல்லா பார்த்துப்பேன் அதனால் எனக்கு ரொம்ப அந்த இந்த தொழிலு மேலே நான் ரொம்ப பக்தி ஆகிருவேன் அந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதனால் அந்த தொழிலை நான் ரொம்ப நேசிக்கிறேன் தேங்க் யூ